முன்பை விட இப்போ பஸ்ஸு தோது வசதி எல்லா வசதியும் நல்லா இருக்குப்பா பைக்கு இருக்கு வ சைக்கிள் இருக்கு ரிச்சாக இருக்கு மாட்டு வண்டி குதிர வண்டி எல்லா வசதியும் இருக்குப்பா பஸ்ஸு தோது லாரி தோது நம்ம பைக்கு ஒ உக்காந்து போகறது படுத்துக்கிட்டு போகறது காரு ப்ளஸ்ஸரு வேனும் குட்டியான எல்லா வண்டிகள்ளையும் அழகா போகறாப்புல இப்போ எல்லா வசதியும் வந்துருக்குப்பா எந்த ஒரு பயமும் கிடையாது நல்லா இருக்கு வண்டி வசதி வாகனங்க வசதி எல்லாம் எல்லாமே எல்லா ஊருக்குமே நல்லா அதிகமாக வந்துருச்சு வண்டி வசதியை எந்த ஊருக்கு போகணும்னாலும் அழகா போய் வரலாம் பயம் கிடையாதுப்பா நல்லா இருக்கு